ஐயா வணக்கம் நாங்கள் கும்பகோணத்துக்கு அருகாமையிலுள்ள காமராஜு நகர் கீழத்தெரு ரெண்டாம் நம்பர்லேருந்து பேசுகிறோம் நாங்கள் வந்து பதினெட்டாந்தேதி மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் ஒரு பத்து மணி அளவில் எங்கள் வீட்டில் ஒரு விஷேஷம் நடத்துறத்துக்கா இருக்கோம் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தட்டுப்பாடு ஏற்பட்டுடிச்சி தண்ணி குறைவா இருக்குது ஏன்னால் அங்கே வந்து ஒரு நூத்தம்பது பேரு இருநூறு பேரு அளவுகளில் அந்த விஷேஷ்த்தில் கலந்துக்கறத்துக்கு இருக்காங்கள் அதனால் தண்ணீரோடய அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணணும் எங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் லிட்டரு போல தண்ணி தேவைப்படுது அதுக்கு நான் என்ன செய்யணும் எவ்வளோ பணம் கட்டணும் என்ன விதி முறைகள்னு சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து கட்டிடுவேங்க ஐயா எனக்கு வந்து இந்த விஷேஷம் முக்கியமான விஷேஷமாக இருக்கறனால் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் ஏன்னால் வந்து தட்டுப்பாடு தண்ணி தட்டுப்பாடு ஏற்பட்டுடிச்சுன்னா ஒன்றும் என்னால் பண்ண முடியாது கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் எனக்கு குறிப் குறிச்ச நே குறித்த நேரத்தில் ரெண்டு மணிநேரத்துக்கு முன்னாடியே இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் எங்கள் வீட்டில் அந்த விழாவும் கொஞ்சம் நல்லபடியாக நடந்து முடியும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள்